ஹலோ இது அபி ட்ராவல்ஸ்ஸா என் பேர் சூரிய மூர்த்தி நாங்கள் இங்கே பேர் பெரியாங்குப்பத்தில் இருக்கோம் நாங்கள் இங்கேலருந்து பண்ருட்டி வரைக்கும் ட்ராவெல்லிங் பண்ணும் அது நீங்கள் ட்ராவெலிங் சார்ஜ்ஜீ எம்மானு சொன்னிங்கன்னால் நாங்கள் அங்கே ட்ராவெல்லிங் முடிஞ்சதுக்கு அந்த இடத்துலயே காசு தந்துடுவோம் டிரைவருக்கு எக்ஸ்ட்ரா தரணும்னா ஓகே கூகுள் பே பண்ணுற ஓகே இல்லை டிரைவருக்கும் காசு தந்துன்னாலும் கையிலே தந்துர்னாலும் ஓகே இது நாங்கள் இடத்த சொல்லிக்கிறோம் நம்பர் நூற்றி பத்து நார்த்து ஸ்ட்ரீட் பேர் பெரியாங்குப்பம் பண்ருட்டி தாலுக்கா கடலூர் டிஸ்டிக் ஓகே சார்